என்னுடைய தேநீர் செயல்முறை வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண செயல்முறை தான் அதில் ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா தேநீர் செயல்முறை செய்ததுக்கு அப்புறம் நானே இதில் சொல்கிறேன் பாலை மொதல நல்லா காய்ச்சி அதை தனியாக எடுத்து வைச்சிக்கிருவேன் அடுத்து வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு இரண்டு டம்ளர் அல்லது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் காயிற மாதிரி வெச்சிட்டு அது கொதி வரும் போது வந்து தேயிலை தூள்களை வந்து நான் அதில் போட்டுட்டு நல்லா அதை கலக்கி விட்டு அது நல்லா கொதி வந்த உடனே அதை கொஞ்சம் கம்மியாக வெச்சிட்டு இஞ்சி இருந்தால் அதை லேசாக தட்டி அந்த தேநீர் தண்ணிக்குள்ளேயே போட்டுருவேன் அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கிவேன் அதையும் லேசாக தட்டி அதையும் இந்த தேயிலை தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதி அந்த தண்ணி வந்து இரண்டு டம்ளரு ஊத்தியிருக்கோம்னா அது வந்து ஒரு அரை டம்ளர் கம்மி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கு அப்புறம் நல்லா நம்மளுக்கே தெரியும் அந்த வாசனைய நுகரும் போதே நம்மளுக்கு தெரியும் இஞ்சியோடய வாசனை ஏலக்காயோட வாசனை வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த தண்ணியை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலில் வந்து இதை வடி கட்டி நம்ம ஊற்றி வெச்சிக்கணும் இதில் வந்து தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுவிட்டு புதினா இலைகள் வீட்டில் இருந்தால் அந்த புதினா இலை ஒரு நாலு ஐந்தை மட்டும் வந்து அந்த டீயில் நம்ம போட்டுவிட்டு ஒரு இரண்டு நிமிடம் அப்படியே அந்த சூட்டுலையே இருக்கும் நம்மளுக்கு அந்த இலையோடய நிறமே வந்து மாறுவது தெரியும் இலை வந்து இப்போ ஒரு பச்சை கலரில் இருந்துச்சுனா அதோடய சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே சுருங்கி ஒரு கருமை நிறத்துக்கு வரும் அப்போது அந்த இலைகலை வந்து நம்ம எடுத்து போட்ருலாம் போட்டுவிட்டு இப்போ அந்த டீயை நீங்கள் நுகர்ந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஏலக்காய் ப்ளஸ் இந்த புதினா இந்த மூணோடய வாடையுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கும் குடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை தான் நான் வந்து அடிக்கடி என்னோடய வீட்டில் தேநீருன்னு வீட்டில் வந்து அவ்வளவாக ரொம்ப தேநீருலாம் குடிக்க மாட்டாங்க நான் தான் நிறையா குடிப்பேன் அப்படி அவர் எப்போயாவது கேட்டால் வந்து நான் இந்த செயல்முறை தான் நான் அவருக்கு செஞ்சு கொடுப்பேன் இது தான் வந்து என்னோடய தேநீர் செய்கிற முறை தேநீர் பிரியர்கள் இருக்காத யாருமே இல்லை இந்தியாவில் எவ்வளோ தேநீர் பிரியர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்ம செய்கிற செயல்முறையில் தான் இருக்குது டீ அந்த பால் வந்து கரெக்டான அந்த அளவில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்த டீ டீ மாதிரி இருக்காது சாரி தேநீர் தேநீர் தேநீர் மாதிரி இருக்காது